இந்தியாவோட நடன வடிவங்களே பரதநாட்டியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூல்ல பரதநாட்டியம் டீச்சர் எனக்கு தினமும் இதை சொல்லி கொடுப்பாங்க பரத நாட்டியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வர ஒரு ஒவ்வொரு நடமும் நடனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை நான் விரும்பி கற்றுப்பேன் இந்தியா பிரபல நடன கலைஞர்கள் விஜய் எனக்கு விஜய் தான் அவர் ரொம்ப நல்லா கிளாசிக் டான்ஸ் ஆடுவார் கூட நல்லா டான்ஸ் ஆடுனார் வயசு ஆகியும் அவர் நான் என்னதான் பொய் சொன்னாலும் டான்ஸ் நல்லா ஆடுவார் அவரோட ஒரு ஒரு டான்ஸும் நா நல்லா பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் எல்லா படத்திலயும் டான்ஸ் சூப்பராக ஆடுவார் டான்ஸ்ல அவரை தோற்கடிக்க யாருமே இல்லை டான்ஸ் நானும் கற்றுக்கிறேன் விஜய்மாரி நல்லா ஆடணும் டான்ஸ் விஜயை விட நான் அடுத்து சூப்பராக ஆடணும் அதுதான் என்னோட அடுத்த ஆசை அதேமாரி எல்லாரும் டான்ஸ் நல்லா கற்றுக்கணும் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்